அப்படி பார்த்திங்கனாக்க இப்போ நிறைய கோவில் இருக்குது சார் சர்ச் இருக்குது தர்கா இருக்குது இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னாக்க நான் ஆஞ்சிநேயர் கோவில் இருக்குது இப்போ எல்லா கோவிலுக்கும் ஒன்று தான் சார் இப்போ தர்காங்களுக்கு இப்போ சர்ச் அவங்களுக்கு இந்த பழம் காய் பழம் வாங்க வேண்டியது அவசியம் இல்லை இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு பக்கமே எங்கள் காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இப்போ அந்த கோவிலுக்கு சனி கிழம சனி கிழம மிக சிறந்த வழிபாடு அதுக்கு எல்லா பொதுவாக பார்த்திங்கன்னாவே கர்நாடகா ஆந்திராவில் இருந்து கூட சில நேரத்தில் வந்துடுறாங்க அப்போ இந்த பூஜை பொருட்கள் தேவைப்படும் போது கண்டிப்பாக வெளியில் அப்படியே லைனா உட்காந்துருக்காங்க பூஜை சாமான் வச்சுக்கிட்டு இப்போ தேங்காய் வாழைப்ப வாழைப்பழம் வெற்றில பாக்கு இது இப்போ அவங்களுக்கு ஒரு வியாபாரமாகவும் ஆச்சு எங்களுக்கு ஒரு சாமிக்கு படைக்கிறதுக்காக நாங்கள் வாங்கியே தான் ஆகணும் அது எங்களுக்கு தேவைப்படுது இப்படி இதான் சார் இது நடக்குது